ஆ கேட்குது சொல்லுங்கள் சரி சாம்சங் மா மாடல் தான் வாங்க போறீங்களா சாம்சங் மாடல் நிறைய மாடல் வந்திருக்கு பட் ஒரு ஒரு ஃபோனும் உங்களோடய பெர்ஃபாமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் வாங்கிக்கலாம் இப்போது நீங்கள் எதுக்காக ஃபோன் வாங்கணும்னு நினைக்குறீங்க சாதாரண யூஸ் நார்மல் யூஸ் தான் நீங்கள் நிறைய போட்டோஸ்லாம் எடுப்பீங்களா போட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்திங்கனா கேமரா குவாலிட்டி நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ப நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி உள்ள போன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கில் எஃப் சீரிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அது எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன் உள்ளது எஃப்னாலே ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு இருக்கும் அதில் கொடுத்துருக்குற கேமரா எல்லாமே ஹை குவாலிட்டி கேமராவாக இருக்கும் அதனால் அதில் நீங்கள் போட்டோஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்றோம் வீட்டில் போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி யூஸ் பண்ணும்போது ப்ராசஸர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் நான் ஓப்பன் பண்ணுற ஆப் வந்து உடனே ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எம் சீரிஸ் பார்த்தா நல்லா இருக்கும் இப்போது உங்களுக்கு கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா இல்லை ப்ராசஸர்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா நீங்கள் கேமரா தான் அப்போது நீங்கள் எஃப் சீரிஸ்ஸே வாங்கலாம் அமௌண்ட் எவ்வளோ எதிர்பார்க்கிறீங்க எந்த பட்ஜெட்டில் வேணும்னு பார்க்குறீங்க டுவெண்ட்டிக்குள்ள டுவெண்ட்டிக்குள்ள ரெண்டு சீரிஸ் இருக்கு நெ எஃப் டுவெல்னு ஒரு சீரிஸ் இருக்கு எடுத்துக்கிறீங்கன்னா பதிமூணாயிரம் வரும் உங்களுக்கு அதுலே எஸ் எஃப் ஃபார்ட்டி ஒன்று ஒரு சீரிஸ் இருக்குது அது பதினேழாயிரம் வரும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் நிறைய உண்டு கேமராவில் ஆரம்பித்து அதோடய பேட்டரி பவர் முதக்கொண்டு உதாரணத்துக்கு எஃப் ஃபார்ட்டி ஒன்றில் ஆறாயிரம் எம்ஏஹெச் தான் பவர் இருக்கும் ஆனால் எம் எஃப் டுவெல் சீரிஸ்ல வந்து மூவாயிரம் தான் இருக்கும் எஃப் ஃபார்ட்டி ஒன்றில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பவர் எல்லாமே அதே மாதிரி கேமராவும் சரி யூஸ் பண்ற ப்ராசஸர் எல்லாமே எஃப் ஃபார்ட்டி ஒன்னில் அதிகமாக இருக்கும் எஃப் டுவெல் கொஞ்சம் கம்மியாகதான் இருக்கும் ஆனால் இருபதுக்குள்ளதான் பார்க்கப் போறேன் அப்படின்னும்போது நீங்கள் பதினேழு எஃப் ஃபார்ட்டி ஒன்றே வாங்கலாம் தாராளமாக எல்லா ஃபோனுக்குமே வாரண்ட்டி கேரண்ட்டி உண்டு ஆனா எஃப் ஃபார்ட்டி ஒன் சீரியஸுக்கு ஒன் இயர் மட்டும் கேரண்ட்டி கொடுப்பாங்க இல்லை இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் நிறைய தகவல் வேணும் அப்படினு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் வாங்களேன் பேசிக்கலாம் ஆ ஓகே ஆ காரைக்காலுக்கு வந்திடுங்க காரைக்கால் வந்திட்டு பூர்விகா மொபைல்ஸ் இருக்கில்ல ஆமா அந்த ஷோ ரூம் தான் வந்திடுங்க அங்கே ஆ ஓகே தேங்க் யூ ஆ